காலநிலை மாற்றங்களால் கால்நடைக்கு வந்து அந்த மழை காலத்தில் பார்த்தீங்கன்னா அந்த இடம் வந்து ஈரமாக கிடக்கறது சேறும் சகதியுமாக கிடக்குது அதனால நம்ம கால்நடையளுக்கு டிசீஸ் வர்றக்கு வாய்ப்பு இருக்குது அப்புறம் மழை காலத்தில் அக்கம் பக்கத்தில் தண்ணி தேங்கி நிற்கறதுனால அதுலருந்து கொசுக்கள் உருவாகி அந்தக் கொசு வந்து ஆடு மாட்டை வந்து தொல்லை கொடுக்கறது அந்த கொசுனால் உண்டாகக்கூடிய நோய்கள் விலங்குகளை வந்து பாதிப்பை ஏற்படுத்தும் அதே மாதிரி கோழிகளுக்கும் மழை பேஞ்சுதுனா போய் மேய்கிறதுக்கு பிரச்சின அப்புறம் அந்த டெம்பரேச்சர் டிஃப்ரெண்ட்ஸுனால் வரக்கூடிய டிசீஸஸ் மழைனாலயும் மேய முடியாமல் அப்படியே ஒரே இடத்துல நின்றுட்ருக்கறதுனால சாப்பிட சரியாக சாப்பிட முடியாமல் அது ஒரு பாதிப்பு ஏற்படுது அப்புறம் ஹீட்டுனால் ஹீட்டு சம்மர் சீசன் ஆரம்மிக்கிறக்கு முன்னாடி எல்லா கோழிக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு வைரஸ்ஸு அட்டாக் ஆகி எல்லாம் வந்து ஒரு வீட்டில் பத்து கோழி இருபது கோழி வெச்சுருக்கோன்னா ஒரு கோழிக்கி வ அஃபெக்ட் ஆச்சுன்னால் எல்லா கோழிக்கும் அஃபெக்ட் ஆகி டோட்டலாக எல்லா கோழியுமே இறந்து போகிற சூழ்நெலை ஆகிப் போய்விடுது அந்த மாதிரியான ஒரு பாதிப்பு ஏற்படுது